நான் வந்து பயணம் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா முதல் விஷயம் வந்து அனுபவம் நம்மளுக்கு வந்து அனுபவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாரோடையும் பழகலாம் டிஃப்ரெண்ட் கல்ச்சரை வந்து நம்ம கற்றுக்கலாம் அங்கே உள்ள பாரம்பரியம் கலாச்சாரத்தை நம்ம கற்றுக்கலாம் எல்லாரோடையும் ஒரு பேசி க பழகிக்கலாம் இதெல்லாம் எல்லாமே ஒரு அனுபவத்துக்காக பயணம் செய்கிறோம் எல்லாருமே பயணம் செய்கிறது இதுக்காக தான் அதுக்கப்புறம் இன்னும் என்ன கிடைக்கும்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் போய் அதோடய இயற்கையை ரசிக்கிறது இதெலாம் எந்தவித ஸ்ட்ரஸ்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணலாம் எல்லா ஊருக்கு போனால் அவங்க கலாச்சாரத்தை நம்ம கற்றுக்கலாம் ஒவ்வொரு ஊருக்கு நம்ம ஒவ்வொரு டைம் போகும் போது அங்கே உள்ள கலாச்சாரம் எப்படி இருக்குது அங்கே உள்ள பாரம்பரியம் எப்படி இருக்குது அங்கே உள்ள உணவு வகைகள் எப்படி இருக்குது அங்கே உள்ள தண்ணி எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம க நிறையா கற்றுக்கலாம் அதை வச்சு நம்ம பழகிக்கலாம் எந்த இடத்துல என்ன சாப்பாடு கிடச்சாலும் நம்ம அதை சாப்பிட்டு நம்ம வாழ பழகிக்கணும் அப்புறம் சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சுவையான உணவு அது உணவு கிடைக்கும் அந்த இடத்துல வந்து அது சிறப்பான உணவாக இருக்கும் அதை நம்ம சுவைக்கலாம் அப்பறம் வந்து நம்ம கவலையை மறந்து சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம நம்ம வந்து பயணம் செய்யும் போது இதனாலதான் எல்லாருமே பயணம் செய்ய சொல்கிறாங்க நம்ம வந்து ரொம்ப வாழ்க்கையில வந்து கவலைகள் அந்த டையத்தில் இருக்கும் போது நம்ம வந்து பயணம் செஞ்சோம்னால் அதெல்லாம் அந்த நேரத்தில் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து பயணத்தில் மட்டுமே முழு கான்சன்ட்ரேசன் பண்ணுவோம் அதனால் நம்ம கவலையை மறக்கலாம் எந்த வித பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்துட்டு நம்ம வந்து இயற்கையை ரசிக்கலாம் அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற ஒரு சிறப்பான இடம் அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த மக்களோட பேசி அவங்க எப்படி பேசுகிறாங்க அவங்களோட பேசி நல்லா பழகலாம் நான் வந்து இப்போ அடிக்கடி பயணம் செய்கிறேன்னா ஆமாம் நான் வந்து அடிக்கடி பயணம் செய்கிறேன் ஏன்னா என்னோட கவலையை மறக்கவும் என்னோடய மைண்டை எண்ணங்களை வந்து ஒரு ரிலாக்ஸாக வச்சிக்கவும் நல்ல எண்ணங்களை வச்சிக்கவும் அது அதுக்காக தான் நான் பயணம் அதிகமாக செய்கிறேன் அப்புறம் எல்லா மக்களோடையும் பேசி பழகுறது ஒரு அனுபவம் தான் அந்த அனுபவத்துக்காகவும் நான் பயணம் செய்கிறேன்